ஹலோ சொல்லுங்கள் தம்பி என்ன மார்க் தம்பி எடுத்த எத்தனை பர்சென்டேஜுப்பா வருது மார்க்கு எயிட்டி ஃபை இருந்தும் மேக்ஸில் கம்மியாக எடுத்திருக்கியாப்பா தம்பி மேக்ஸில் வந்து இப்போ டிரிபிள் ஈக்கு முக்கியமானது மேக்ஸ் தான் அதில் வந்து கம்மியாக எடுத்திருக்கே மார்க்கு இப்போ வந்து இப்போ வந்து நான் ரெக்கமெண்டேஷன் கொடுக்குணுன்னா நீ அடுத்ததாட்டம் நல்லா படிக்கணும்ல அதுக்கு அதுக்கு என்ன பண்ணுவே படிப்பியா நல்லா இப்போ நான் வந்து ரெக்கமெண்டேஷ் பண்ணா நீ அடுத்த தடவை ஃபெயில் ஆகாம பாஸ் ஆகிடிவியா அதை சொல் நான் ரெக்கமெண்டேஷன் தர்றேன் உனக்கு சரி தம்பி நான் உனக்கு ரெக்கமெண்டேஷன் வந்து சொல்லி ஏவிசி காலேஜில் அட்மிஷன் வாங்கி தர்றேன் நல்லா படிக்கணும் வந்து எப்படின்னா அதில் வந்து இப்போ நீ போன உடனே நீ டுவெல்த் முடிச்சுட்டு போனால் லேட்ரு என்ட்ரி அதில் வந்து உனக்கு சர்கியூட் சப்ஜெக்ட் கஷ்டமாக இருக்கும் அது வந்து பார்த்துக்க மேக்ஸில் வந்து நல்லா நல்ல மார்க் எடுத்தால் தான் அதில் வந்து இது பண்ண முடியும் நான் அப்படி இருந்தாலும் பரவாயில்லை நான் சொல்கிறேன் அவங்கள்ட்ட உன்னை சேர்த்துக்குவாங்க நீ காலேஜ் போ அட்மிஷன் போட்டுப்பாங்க ஆ வா தம்பி